நான் வந்து மோசமாக சமைத்த சமையல்னு பார்த்திங்கன்னா இட்லி இட்லியை வந்துட்டு அடுப்பில் வேக வச்சுட்டு நான் பேசட்டுக்கு போயிட்டேன் இட்லி பார்த்திங்கன்னா அடிபுடுச்சு தீப்பத்துறளவுக்கு ஆகிடுச்சி அதனால் வந்துட்டு பிள்ளங்களால சாப்பிடவே முடியல பிரியாணி ஒரு நாள் செய்யலான்னு செஞ்சேன் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வைக்க தெரியாது வைக்க தெரியாம என்ன பண்ணனா நாலு விசில் விடுறதுக்கு பதிலாக எட்டு விசில் விட்டுட்டேன் அது ஃபுல்லா அப்டி அடிபுடுச்சி சாப்பாடு எல்லாமே நல்லா கொல கொல கொலன்னு ஆகிடுச்சி அதுக்கும் திட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறோம் பார்த்திங்கன்னாக்க கறி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன் கறி செய்யும் போது அதில் மிளகாத்தூள் போடாமல் மஞ்சத்தூள் மட்டும் நிறையா போட்டேன் அதனால காரமே இல்லாமல் அந்த டெஸ்ட் எல்லாமே சப்புனு ஆகிடுச்சி எல்லோரும் சாப்பிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்றுச்சு